நான் எனக்கு டபுள் கார்ட்டு வாங்கிறதுக்காக கடைக்கு போய் அதை தேர்வு செஞ்சுட்டு வீட்டு அட்ரெஸ்ஸை கொடுத்து அதை கொண்டு வர வச்சுட்டேன் அன்றைக்கே அவங்க கொண்டு வந்துவிட்டாங்க கொண்டு வந்துவிட்டு இங்கே வந்து ஃபிட் பண்ணிவிட்டாங்க இந்த ஃபிட் பண்ணும் பொழுது நான் இல்லை என்னுடைய அம்மா தான் இருந்தாங்க சரி சாயங்காலம் வந்து அதை நம்ம புதுசாக காட் கட்டில் வாங்கியிருக்குறமே அப்படினு சொல்லிவிட்டு அது மேலே ஏறி படுக்கிறேன் ஒரு பக்கம் சரிஞ்சு அப்படியே நான் விழுந்துட்டேன் அப்புறந்தான் கவனிக்கிறேன் பார்த்தா ஒரு பக்கம் உள்ளே ரெண்டு காலும் உடஞ்சிருக்குது உடஞ்சத சரி பண்ணாமல் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் போய்விட்டாங்க நான் அங்கே கூப்பிட்றேன் கூப்பிட்டு ஒரு மேனேஜர் எடுக்கிறாரு எடுத்துவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படியெல்லாம் எங்கள் கடையை விட்டு வெளியில் போயிடுச்சி நாங்கள் அதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறாரு ஏங்க நீங்கள் பொறுப்பாக முடியாதுனால் இங்கே வந்து நான் காசை இவ்வளோ கொடுத்துட்டு நான் கொண்டு வந்து இங்கே வீட்டில் வந்து நான் படுக்க முடியாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன் ஃபைட் பண்ணிணா நான் ஃபைட் பண்ணிணதுக்கு பிறகு மேடம் உங்களுக்கு யார் டெலிவரி கொடுத்தாங்கன்னு நான் கேட்டுவிட்டு அப்புறமா வர்றேன் அப்படிங்கிறாரு அப்படி சொன்னவர் திரும்ப அடுத்த நாளாகிருச்சு அடுத்த நாள் திரும்ப கூப்பிட்றேன் இல்லைங்க அந்த மேனேஜரு இன்றைக்கு வரலை ரெண்டு நாள் கழித்து தான் வருவார் அவரை கேட்டுவிட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்றாரு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து திரும்ப கூப்பிட்டா திரும்ப அவரும் என்ன பண்ணுறாரு இல்லைங்க என்னை எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்புறம் யார் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்தாங்கன்னு தெரில அவர்களோட கலஞ்சு ஆலோசிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்கேன்னு இப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் கடைசியாக நானும் என்ன செஞ்சேன் கோவம் வந்துட்டு நேராக கடைக்கு போனேன் கடைக்கு போய் முதலாளியோட பேசி நீ இப்போது எனக்கு கொடுத்துருக்குற நீங்கள் அந்த கட்டில் நீங்கள் மாற்றி தந்து தான் ஆகணும் நானும் ஆர்டர் பண்ணிணது ஒன்று இங்கே வந்தது ஒன்று வரும் பொழுதே அது எல்லாமே ரிப்பேர் ஆகிருக்குது அதை பார்க்காம இங்கே கொண்டு வந்து என் வீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நான் இப்போ நேற்று சரிஞ்சு விழுந்துட்டேன் இதை நீங்கள் எனக்கு மாற்றி தந்தே ஆகணும் அப்படினு ஃபைட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன்